பல் இந்தியா இந்தியா முழுக்க போக்குவரத்து வந்து பஸ் இருக்குது லாரி இருக்குது கார் இருக்குது டூ வீலர் இருக்குது நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போகணுன்னாக்கா எங்களுக்கு ட்ரெயின் வசதியோ ப்ளைட் வசதியோ கிடையாது அதனால் வந்து நாங்கள் ட்ரெயினுக்கு போணும்னா ஜோலார்பேட்டதான் போணும் ப்ளைட் வசதி வேணும்னா சென்னை போகணும் இல்லை பெங்ளூர் போகணும் அப்படி இல்லாட்டி நாங்கள் வந்து எங்க ஊரில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக வந்து பஸ் வசதி பெண்களுக்கு வந்து பஸ் ஃபேர் கிடையாது அதல்லாம் போய்ட்டு இருக்கிறோம்